மற்ற ஊரில் பள்ளிகள் அல்லது உயர்நிலை பள்ளிகளுக்கு மாணவர்கள் வந்து எப்படி போகிறாங்கனா பேருந்து வழியாதான் போகிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து இருக்கறதுனால தான் குழந்தைங்கள் வந்து ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு காரில் போகிற போல் வேனில் போகிறதுக்கோ அவங்களுக்கு அந்த இந்த வசதி வந்து கிடையாது ஏன்னா அவங்க வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் அரசு பள்ளிகள்லேயே படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பயணம் செஞ்சு ஒரு பள்ளிக்கு போய் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்பி இருக்கிறது வந்து அரசு பேருந்துகளை நம்பிதான் அவங்க வந்து இருக்காங்க அந்த ட டயமுக்கு அந்த பஸ்ஸை வந்து புடிச்சு அந்த டயமுக்கு போய் ஸ்கூலில் சேர்ந்து படித்து அதேமாதிரி அதே டயமுக்கு திரும்பி புறப்பட்டு வீட்டுக்கு வந்து டயமுக்கு சேர்கிற வரைக்குமே அவங்க நம்பி இருக்கிறது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸை தான் நம்பி இருக்காங்க நாங்களும் அதேமாதிரிதான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படித்தோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது நாங்கள் போக வர இப்போ எங்களது வந்து உள்ளுர்லேயே இருந்ததுனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு வந்து நாங்கள் நடை பயணமாக நாங்கள் வந்து நடந்து போய்ட்டு வந்து புல்வெளி பாதையெல்லாம் காட்டு பாதையெல்லாம் அந்தமாதிரி அந்த பாதையில் போய் நாங்கள் வந்து அது கூட்டமாக ஒரு கேங்காக சேர்ந்துட்டு போய் படிச்சுட்டு வந்தோம் இப்போ வந்து உயர்நிலை கல்விகள் அப்டின்னு போது அதெல்லாம் வந்து வெளியே ஒரு போனதுனால் ஹயர் ஸ்டடீஸுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்ஸை நம்பிதான் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கக்கூடிய மா மாணவ மாணவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு பஸ்ஸஸை நம்பிதான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க அந்த பஸ்ஸு வந்து கரெக்டாக வரலை அப்படின்னா அவங்க அவ்வளோதான் அன்னைக்கி உண்டான அந்த இது அவங்களுக்கு முடிஞ்சுது அவங்க வந்து என்ன ஃபீ ஃபீல் பண்ணுவாங்க என்ன எப்படின்னா போக முடியாமல் போச்சு படிக்க முடியாமல் போச்சு அந்தமாதிரி எல்லாம் நெனைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கறதுனால மட்டுந்தான் குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மெயினாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவுங்களுக்கு வந்து ஸ்கூல்லே வந்து வேன் வேனெல்லாம் அலாட் பண்ணி தர்றாங்க அதனால் அவங்க மாத மாதம் அந்த வேனுக்குண்டான பணத்தை கட்டிட்டால் போதும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து அந்த வேனு ஏற்றிட்டு போகுது போய் ஸ்கூலில் இறக்கிவிட்டு மறுபடி ஸ்கூலில் இருந்து ஏற்றி அதேமாதிரி வீட்டில் அதேமாதிரி அவங்க வீட்டிலேயே வந்து முன்னாடியே வந்து இறக்கி விட்டுட்டு அப்புறம் இதுவந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களால் மட்டுந்தான் இதை வந்து பயன்படுத்திக்க முடியுது வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில்தான் அவங்களால படிக்க முடியும் அதேமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்க போய்ட்டு வரணும் அப்படின்னா அவங்க வந்து போக்குவரத்துக்காக அவங்க வந்து நம்பி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸை தான் நம்பி இருக்காங்க அது டயமுக்கு அது வந்து வந்து போகும்போதுதான் அவங்களுக்கு வந்து கரெட்டான நேரத்துக்கு வந்து அவங்க போய் படிக்க முடியுது எல்லாம் பண்ண முடியுது இதே வந்து என்ன அப்படின்னு மழைக் காலங்களில் வந்து அவங்க போகக்கூடிய பாதைகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸு வரமுடியாமல் போய்டும் வரமுடியாமல் போகும்போது அந்த குழந்தைகள்னால பள்ளிக்கு போக முடியாமல் போயிடுது

கல்வியில் வந்து நிறைய வேறுபாடு நிறைய வர ஆரம்பித்த உடனேயே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் அந்த அளவுக்கு அவங்க வந்து படித்து வர வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து படித்து வந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்த டீச்சர்ஸ்னாலே எல்லாம் அவுங்களால எல்லாம் முடியறதே இல்லை இப்போ வந்து நீட்டு எக்ஸாமுன்னு சொல்லி பசங்களுக்கு படிக்கிறக்காக அதெல்லாம் வந்து நீட் எக்ஸாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டாக்டரு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நீட் எக்ஸாம்னு சொல்லி அதை பண்ணுறாங்க அதுக்கு கோச்சிங் தனியாக கொடுக்குறாங்க இது வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கொடுக்க முடியாத சூல்நிலைனால நிறைய ப்ரைவேட் சென்டர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுமாதிரியான கோச்சிங்கெல்லாம் வந்து நீட்டு டிஎன்பிஎஸ்சி அந்தமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இது பண்றதுக்காக பண்ணுறாங்க அது வந்து பெரும் சவாலாகவே இருக்குது டீச்சர்ஸுக்கு எல்லோத்துக்குமே வந்து அவங்க படித்த படிப்பை மட்டும் பயன்படுத்தி அவங்க வந்து பண்ண பண்ண முடியறதில்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்தமாதிரி படித்த படிப்பை பயன்படுத்தி அவங்க சொல்லிக் கொடுத்துதான் எல்லோருமே டாக்டர் ஆனவங்க ஆகியிருக்காங்க வக்கில் ஆனவங்க ஆகியிருக்காங்க அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்கதான் டாக்டர் ஆகியிருக்காங்க ஜட்ஜ் ஆகியிருக்காங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அதுக்குனு உண்டான ஒரு இது வந்துடுச்சு இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னா

அந்த திறமையை நம்ம தான் வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரஸ்ட்டோ அதில் போய் அவங்க படிக்கட்டும் அந்த ஃபீல்டில் அவங்க வந்து முன்னேறட்டும் இவ் வ வாழணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு நிறைய இந்த உலகத்தில் நிறைய வழி வகைகள் இருக்குது அதனால இந்த குழந்தைகள் வந்து நம்ம எந்த ஒரு கட்டாயப்படுத்தாமல் அவங்க குழந்தைக்கு வந்து என்ன அவங்களால முடியுதோ அவங்களுடைய திறமை என்னவோ அதை வெச்சு அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் படிக்க வையுங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட இதில் அவங்கள வேலைக்கு அனுப்புங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி திணிக்காதீங்க